ஆ குட்மார்னிங் சொல்லுங்கள் ஓகே மேம் எந்த ஏரியா ஃப்ளைட்டு மேம் ஆ ஓகே மேம் அங்கே விண்டோடது அதெலாம் பார்த்துட்டு தான் மேம் சொல்லுவாங்க ரெய்னி ரெய்னாக இருந்தால் அது கொஞ்சம் ஃப்ளைட்டு டிலே ஆகும் அங்கே டேக் ஆஃப் ஆகுறதுக்கே ஓகே மே ஆமாம் மேம் அதுக்குன்னு எல்லாரும் ஓகே மேம் அதுக்குன்னு எல்லாரும் அது ஃப்ளைட்டு நேச்சர் தானே மேம் அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ளைட் டிலே ஆகுறது அங்கே பைலட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குல அங்கே கண்டிஷன் சரியாக இல்ல ஓ மேம் கொஞ்சம் பொறுத்துங்க மேம் பைலட்டோட அடுத்த நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரையும் நாங்கள் இப்படி தான் டிலே ஆகும் கொஞ்சம் இந்தா ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன் ஆ மேம் ஆ அங்கே வந்து இன்னும் கண்டிஷன் அப்படி தாம் இருக்காம் இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அங்கே இருந்து நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டு அப்பறமாக சொல்லுவாங்க மேம் நாங்கள் ஏர்லைன்ஸு நாங்கள் கண்டிஷன் மட்டும் தான் சொல்ல முடியும் அங்கே பைலட்டு டேக் ஆஃப் பண்ணால்தான் உங்களுக்கு இங்கே டேக் ஆன் ஆவும் ஓகே மேம் எந்த ஊருக்கு மேம் ஹைத்ராபாத்தா ஓகே மேம் ஒரு நிமிஷம் இப்போ அங்கே திரும்ப செக் பண்ணிட்டு சொல்லுறேன் ஆ இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸில் டேக் ஆஃப் ஆயிரும் மேம் இப்போ கண்டிஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இங்கே வந்துரும் நீங்கள் கிளம்பிட்லாம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்